முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பதினொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இரண்டு